இப்போது வந்து தண்ணியில் நம்ம நீச்சல் தெரியணுன்னால் நம்ம தெரிஞ்ச நீச்சல் தெரிஞ்சவங்க நம்ம போய் நீந்தறதில் தப்பு இல்ல அதேமாரி தெரியாதவங்களுக்கு கற்று கொடுன்னா கூட யாருன்னாச்சும் பெரியவங்க இருக்கணும் அதாவது பெரியவங்கன்னால் நீச்சல் தெரிஞ்சவங்களும் இருக்கணும் தெரியாதவங்க இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தெரிஞ்சவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒருத்தர் கூட இருந்து நம்ம அதில் நீந்தறதில் தப்பு கிடையாது அதேமாரி வந்து நாம் இந்த பல்டி அடிக்கிறது மேலேயிருந்து கீழே குதிக்கிறது அந்த மேல செவத்து ஓரத்தில் நின்றுட்டு கீழே தண்ணி போகிறது நின்று பார்க்கறது இந்தமாரி சமயத்தில் நம்ம பார்த்தா நம்மளையும் அறியாமல் எதோ ஒரு நேரத்தில் கால் ஸ்லிப்பாகி நம்ம கீழே உழுந்துட்டோம்ன்னா நீச்சல் தெரியாத பட்சத்தில் அதுமாரி இருக்கும் உழுந்துட்டோம்னா நமக்கு நீந்தவும் தெரியாது இல்லையா நம்ம அப் அந்த ப அந்தமாரி சமயத்தில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எதா ஒன்று ஆயிடும் உயிருக்கு ஆபத்தாகக்கூட ஆகும் அதனால் நம்ம நீச்சல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அது தெரியிலாதவங்க கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பக்கத்தில் வச்சு கற்றுக்கலாம் அதேமாரி இப்போ போய் நம்ம நான் ஆபத்தான இடத்துல போய் நம்ம நிற்கக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் ஒக்கேனக்கலோ இல்லை எங்கேயோ போகிறோம் அந்த இடத்துல நம்ம போயி மு ஆழம் எவ்வளோ இருக்குது என்னன்னு நமக்குத் தெரியாது அங்கே போய் நிற்கக்குள்ள அங்கே எதாச்சும் வழுக்கும் அப்போது வழுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம போய் நின்றோமுன்னா அது வலிச்சு என்ன பண்ணும் உள்ளே இழுத்துட்டு போய் சேர்த்து மண்ணில் பொதைக்குழி மாதிரி இருக்கும் அதை தள்ளி விட்ரும் அந்தமாரி நம்ம போகக் கூடாது அந்தமாதிரி ஆபத்தான இடத்த தவிர்த்துட்டு நாம் நமக்கு சேஃப்ட்டியான இடத்துல போய் நின்று அது தண்ணி கால் அளவுக்கு மொழங்கால் அளவுக்கு நின்று அது விட்டு அந்த இதில் கற்றுக்கிட்டு அந்தமாரி நம்ம போவோம் ஆபத்தான இதல்லாம் தவிர்த்திட்டு வரணும் வந்தால்தான் நல்லது இருந்தாலும் நீச்சல் தெரிகிறது ரொம்பவும் நல்லது